நட்சத்திரங்களை வந்துங்க வால் நட்சத்திரம் ஒரக்கோள் நட்சத்திரம் அதாவது எங்கள் கன்னடத்தில் வந்து ஒரக்கோள் நட்சத்திரம்னு சொல்லுவாங்கங்க அதை வந்து தமிழில் வந்து உலக்கை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறங்க எரிநட்சத்திரம் இருக்கும் எரிநட்சத்திரம் இந்தமாதிரி வேறே வேறே நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குதுங்க ஆனால் இதில் வந்து கட்டுக்கதை என்னன்னாங்க எரிநட்சத்திரம் விழுந்தா அதைப் பார்க்கக்கூடாதுனு சொல்வாங்கங்க அதைப்பார்த்தா கெட்டதுன்னு சொல்வாங்க அதில் வந்து பெரியவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுல வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி அதை மூன்று முறை அந்த எரிநட்சத்திரம் விழுகுறத பார்த்தா மூன்று முறை வந்து நம்ம வாய்லேருந்து எச்சில் துப்பி வேறு திசைக்கு திரும்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்துருக்குறாங்கங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த வால் நட்சத்திரம் பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதுவும் கதையாக தான் இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு நிலை அப்புறம் இந்த ஒரக்கோள் நட்சத்திரங்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு முறை தான் தோன்றும்ங்க அதுத் தெரியும் கண்ணுக்குத் தெரியும்ங்க எல்லா நேரத்துலேயும் தெரியாதுங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் தெரியும் மற்ற நேரத்தில் அது தெரியாதுங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச இதுங்க